ஹலோ ஆ வணக்கம் சார் இது இந்த கோழிப் பண்ணை வைச்சு பராமரிக்கறீங்கில்லை சார் அது வந்து எப்படி வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கா எப்படி பராமரிக்கிறீங்க ஆ ஆ எவ்வளோ லேண்டில் ல அ நிலப்பரப்பில் சார் வைச்சுருக்கீங்க பண்ணை

ஆ ஆ எப்படி கோழிங்கெல்லாம் வந்து குஞ்சுயா வாங்கிட்டு வந்து வளர்த்து அதை வந்து விற்றுருவீங்களா தீவனமெல்லாம் என்ன தீவனம் சார் கொடுக்குறீங்க ஏதா இயற்கையாக கொடுக்குறீங்களா ஆ ஆ ஆ செரிங்க ஆ இது நீங்கள் ஒரே ஆளாக பார்க்குறீங்களா சார் இல்ல ஃபேமிலிலலாம் யாராவது இருக்காங்களா சார் யார் சார் ஆ ஆ ஆ இல்லை ஃபஸ்ட்டு அப்பா பார்த்துட்ருந்தாங்களா இல்லை நீங்கள் தான் பார்த்துட்ருந்தீங்களா சார் ஆ ஆ ஆ சரிங்க சார் மற்றபடி இது தான் வேறு எல்லாம் நீங்கள் எதுவும் வேலை இதெலாம் இல்லிங்க ஆ ஆ

ஆ ஆ சரிங்க சார் இந்த மற்றபடி சார் வேறு ஏதாவது இந்த நோவு இதெல்லாம் வந்தால் எப்படி சார் பார்ப்பீங்க நீங்கள் நோவு கோழிங்களுக்கு வந்து நோய் இதெல்லாம் வந்ததுனா எப்படி பார்த்து எப்படி சரி பண்ணுவீங்க ஆ ஆ சரிங்க ஓகே ஓகே ஆ ஆ சரிங்க சார் வேறு ஏதாவது வேறு எதுவும் தெரிஞ்சுக்கிறது மாதிரி சரி ஓகேங்க சார் நன்றி சார்